ஹலோ மேடம் மேடம் நீங்கள் இப்போ எந்த ஸ்கூலில் மேம் இருக்கீங்க நான் எங்கள் ஊர் சைடில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வேலையை பார்க்கறேன் மேம் நீங்கள் உங்களுக்கு எத்தனை வருசம் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் நீங்கள் இல்லை புதுசா நான் ஒரு நான் ஒரு த்ரீ இயர்ஸா நானுந்தான் மேம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் மேம் எடுக்குறீங்க மேம் நான் வந்து ஹிஸ்ட்ரி மேம் ஹிஸ்ட்ரி ஆமாம் நம்ம பசங்களாம் எப்படி மேம் மேம் எங்களுக்கு ஒரு ரெ செக்ஷன் ஒரு நாற்பது பசங்க வருவாங்க மேம் உங்கள் இதில் மேம் பசங்களாம் எப்படி மேம் நல்லா படிப்பாங்களா இல்லை எங்கள் எங்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பத்து பேர் தான் மேம் நல்லா படிப்பாங்க மற்றபடி யாரும் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க மேம் ஆனால் ஸ்போர்ட்ஸு கல்ச்சுரல்ஸ்லலாம் நல்ல இண்ட்ரஸ்ட்டான ஸ்டூடண்ட்ஸ் மேம் உங்கள் ஸ்டூடண்ட்ஸ்

வெளி ஸ்கூலுக்குலாம் போயிட்டு நிறைய ப்ரைஸ்லாம் வின் பண்ணுவாங்க மேம் ட்ராயிங்கில் எங்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப இண்ட்ரஸ்டட் மேம் நிறைய ஓவியம் வரைஞ்சு ஓவியப் போட்டியிலெலாம் நல்லா ஜெயிப்பாங்க மேம் ஸ்டேட் லெவலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க மேம் உங்கள் ஸ்டூடண்ட்ஸ்லாம் மற்றபடி ஓகே மேம் ஸ்போர்ட்ஸுல் வேறு எங்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இண்ட்ரஸ்டட் மேம் எல்லாமே வந்து ஷார்ட் புட் இதெல்லாம் ரொம்ப இண்ட்ரஸ்டடாக எல்லாம் போவாங்க கபடி கிரிக்கெட் எல்லாம் டிஸ்ட்ரிக் லெவல் தாண்டி போயிட்டுருக்காங்க அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் டென்த்துக்கு தான மேம் நீங்கள் எடுக்குறீங்க இல்லை வேறு ஏதாவது க்ளாஸ் எடுக்கிறீங்களா நான் வந்து லெவல்த்து டுவல்த்துக்கு வந்து ஹிஸ்ட்ரி எடுப்பேன் மேம் மற்ற க்ளாஸுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் எடுக்கணுன்னாலும் போவேன் மேம் இல்லை சார் பண்ணலாம் சார்